நான் ஒரு நாள் ஃபோட்டோகிராஃபி ஒர்க் ஷாப் பற்றி கன்டக்ட் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி கன்டக்ட் பண்ணும்போது நிறைய பேரை நான் இன்வைட் பண்ணிருந்தேன் நிறைய பேர் இன்வைட் பண்ணும்போது நிறையா என்னை விட ஏஜ்ஜில் பெரியவங்கள்லாம் வந்து அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து கலந்துக்கிட்டாங்க ஸோ நான் அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கணும் அதற்கான இதெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருந்தேன் சே எக்ஸ்பே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கும் போது ஒருத்தர் வந்து என்கிட்ட ஒரு கொஸ்டீன் கேட்டார் ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் ஃபோட்டோ எடுப்பீங்கன்னு சொல்லி கேட்டார் நான் நார்மலாக எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருந்தேன் அப்போ வந்து அவரு வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார் நீங்கள் இந்த மாதிரில்லாம் ஃபோட்டோ எடுத்துருக்கீங்களா இந்த மாதிரி ஆங்கிள்லாம் எடுத்துருக்கீங்களா எனக்கு கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் டைம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு சொன்னார் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு நான் ஸ்டேஜ் நான் கொடுத்துவிட்டு நான் கீழே இறங்கி வந்து வெயிட் பண்ணேன் எப்படில்லாம் ஃபோட்டோ எடுக்குறான்னு சொல்லிட்டு ஸோ அவர் ஆங்கிள் சூஸ் பண்ணுறதே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஆ இந்த ஆங்கிள் அந்த ஃபிரேமை செட் பண்ணுறது அந்த லைட் செட்டிங் இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தார் வச்சி செட் பண்ணார் ஸோ நான் அப்போ தான் பார்த்தேன் நமக்கு தான் ஃபோட்டோ எடுக்க தெரியுன்னு நல்லா எடுக்க தெரியுன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணிட்டுருந்தேன் ஆனால் என்ன விட இவ்வளோ பெட்ராக இருக்காங்களே இவ்வளோ பெட்ராக மீன்ஸ் என்னை விட நான் ரொம்ப கீழே இருக்கேன் அவங்க ரொம்ப உயரத்தில் இருக்காங்க அந்தளவுக்கு டிஃப்ரண்ட்ஸ் இருக்கு டிஃப்ரண்ட்ஸ் பிட்வீன் மீ அண்ட் தெம் ஸோ அந்தளவுக்கு அழகாக ஃபோட்டோ எடுக்கறது எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒர்க் ஷாப்பில் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ நான் அந்த ஒர்க் ஷாப்பை நான் கன்டக்ட் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு நான் என்ன நிறையா கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நிறையா நுணுக்கங்கள் அந்த சின்ன சின்ன விஷயங்கள் எந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் குரூப் ஃபோட்டோ எடுக்கும்போது எந்த மாதிரி ஆங்கிள் எடுக்கணும் சிங்கிள் ஃபோட்டோ எடுக்கும் போது எந்த மாதிரி ஆங்கிள் சூஸ் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய எனக்கு கற்றுக் கொடுத்தாரு அவர்